ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆமாம்மா

ஆ சரி சரி ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் சரி ஓகே சார் சரி ஓகே சார் நான் இன்டிமேட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் சரி சார் சரி சார் ஓகே சார்

ஆ சரி சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் ஓகே சார் ஆ ஆமாம் சார் ஆமா சார் கரெக்ட்டு

அதுதான் சார் இன்சன்டிவ் கேட்டுயிருந்தாங்க பசங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருந்தே டெய்லி ஒரே ஜாபு தான் சார் சின்ன வயசிலேருந்தே இதே தான் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் சார் ஆமாம் அதனால் கொஞ்சம் பிரச்சின இல்லை நான் நிறையா காண்ட்ராக்ட்லாம் எடுத்துருக்கேன் சார் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிறையா காண்ட்ராக்ட் எடுத்துருக்கேன் அதெல்லாம் மேக்ஸிமம் ஃபுல்லா சக்சஸ்ஸாக தான் சார் முடிப்பேன் எந்த பிரச்சினையும் இருக்காது ஆ ஓகே ஓகே சார்

சரி ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சரி சார் சரி சார் சரி ஓகே சார் ஆ சரி ஓகே தேங்க் யூ